வணக்கம் சார் வாங்க சார் சார் ஓகே சார் எல்லாம் நல்லாதான் போயிகிட்டுருக்குது சார் என்னால் எவ்ளவு சீக்கிரம் முடியுமோ அவ்ளவு சீக்கிரம் முடிச்சு குடுத்துடறேன் சார் ஜல்லி போட்டாச்சு சார் இன்னும் தார் மட்டும் போடணும் எப்படியும் இன்னும் ஒரு வாரத்தில் எப்படியும் முடிச்சுடலாம் சார் ஓகே சார் சார் ஓகே சார் நான் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சினை இல்லை சார் இன்னும் கொஞ்சம் மெட்டிரியல் மட்டும் வாங்க வேண்டியது இருக்குது சார் அது மட்டும் வாங்கிட்டமுனா பண்ணிடலாம் சார் சார் இன்னும் ஜல்லி வாங்கியிருக்கு சார் இன்னும் ஜல்லி வேணும் இன்னும் தார் கொண்டாரணும் சார் ஜல்லி போட்டிருக்கு ஜல்லி போட்டாச்சு சார் இன்னும் தார் மட்டும் இன்னும் போடணும் சார் இப்போ இப்போ ஃபிஃப்டி பெர்சன்ட் தான் வந்திருக்குது சார் பேலன்ஸ் ஃபிஃப்டி பெர்சன்ட் கொடுக்குணும் சார் கொடுத்திங்கனாதான் மெட்டிரியல் வாங்க முடியும் இன்னும் ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்குணும் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் பண்ணிடலாம் சார் சார் இன்னிக்கு தேர்ட்டி மீட்டருஙகிறது சரி ஓகே சார் நான் இன்றைக்கு பார்த்துறேன் சார் தேர்ட்டி மீட்டர் நம்ம பார்த்துக்குலாம் சார் ஓகே சார் முடிச்சுடலாம் சார் நீங்கள் பேமெண்ட் மட்டும் பார்த்து பண்ணிங்கனா ஓகே சார் பேமெண்ட் மட்டும் பேலன்ஸ் அனுப்பிட்டிங்கனால் நாங்கள் ஒர்கு முடிச்சு கொடுத்துறேன் சார் ஓகே ஓகே புரியுது புரியுது சார் புரியுது சார் கவர்மெண்ட்டு புரியுது சார் கேன்சலெலாம் ஆகாது சார் நாங்கள் முடிச்சாச்சு சார் இன்னும் இருக்குது கொஞ்சம் ஒரு எயிட்டி பெர்சன்டு வேலை முடிச்சுது சார் இன்னும் டுவெண்ட்டி பெர்சன்ட் மட்டும் வேலை இருக்குது சார் முடிச்சிடலாம் சார் சார் இன்னும் என்ன சார் இன்னும் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் போட்டால் போதும் சார் முடிஞ்சுச்சு சார் ஒரு த்ரீ டேஸ்குள்ளே இந்த மெட்டிரியல் மட்டும் வாங்கினா போதும் சார் முடிச்சுருவோம் ஓகே சார் சார் நான் பேமெண்ட் மட்டும் பார்த்து கொடுத்துட்டிங்கனா லேபர்ஸ்கான சம்பளமெலாம் கொடுத்து முடிச்சிடலாம் சார் சார் ஓகே சார் ஓகே சார் முடிச்சடலாம் சார் தார் மட்டும் இன்னும் தார் மட்டும் போட்டமுனால் முடிஞ்சுது சார் மொத்தம் எல்லாமே முடிஞ்சுது சார் சார் நல்ல குவாலிட்டியாகதான் வாங்கியிருக்கு சார் நல்லா தெரிஞ்ச பக்கம்தான் கேட்டு வாங்கியிருக்கு சார் தினம் வாங்குகிற கடைதான் சார் எப்போயுமே ஒரே கான்ட்ரேட்தான் பார்ப்போம் வாங்குவோம் அதனால எல்லா ஒர்கும் ஒரே இதாக வாங்கியிருக்கேன் சார் ஆ ஓகே சார் எல்லாம் கரெக்டாகதான் போட்டிருக்கு சார் சார் அதில் ஒன்றும் வராது சார் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க சார் எல்லா கரெக்டாகதான் இருக்குது அங்கே வேணால் பாருங்க சார் அந்த ரோடுலருந்து பார்த்திங்கனா அந்த இதுக்கு அளந்து பாருங்க நல்லா கரெக்டாகதான் இருக்குது ஆ ஓகே சார் பேமெண்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கனால் ஓகே சார் நல்லா கம்ப்ளீட்டாக முடிச்சுருவோம் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார்